குட் ஈவினிங்மா ப்ளீஸ் கம் வாங்கம்மா உள்ளார உட்காருமா அப்படிங்களா மேம் எவ் எவ்வளோ மேம் உங்களோட சேலரி என்ன அப்படின் சொல்லுங்ககள் மேம் ஓகே மேம் எவ்வளோ லோன் வேணுன்னு சொல்ல முடியுங்களா த்ரீ லேக்கா அவ்வளோ தர முடியாதே மேம் எங்களோட பேங்க் ரூல் படி பாத்திங்கனா ஃபர்ஸ்ட் லோன் வந்து ஃப் ஃபிஃப்டி தௌசண்ட் மட்டுந்தாங்க மேம் அதற்கு மேலே நாங்கள் தர முடியாதுங்க மேம் இப்போ அந்த ஐம்பதாயிருவாயும் நீங்கள் கட்டிட்டீங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே அதற்கான இன்ட்ரஸ்ட்டோட கொஞ்சம் சீக்கிரம் கட்டிவிட்டீங்க அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து டூ லேக் தரதுக்கு நாங்கள் வந்து ட்ரைப் பண்றோங்க மேம் அப்புறம் த்ரீ லேக் அப்படி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நாங்க தரோங்க மேம் நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக லோனை கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதற்கேத்தமாரி உங்களுக்கு லோன் அமௌன்ட்டு அதிகமாகுங்க மேம் எதற்காக ம் இல்லைங்க மேம் அதான் மேம் எங்களோட பேங்க் ரூல்ஸ் உங்களோட சிஸ்டர் மேரேஜின் சொல்லுறீங்க உங்களோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது ஓகேங்களா ஆனால் எங்களோட பேங்க் ரூல் படி ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டீன் தான் ஃப ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டி லேக் வந்து தந்து சாரி ஐம்பதாயிரம் ஃபர்ஸ்ட்டு தருவோம் அதை நீங்கள் சீக்கிரம் முடிஷ்ட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் தரேங்க மேம் இந்த லோன் ஓகே ஓகே மேம் நீங்கள் இல்லைங்க மேம் நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அதனால அதற்கு இவ்ளோதாங்க மேம் நாங்கள் தர முடியும் அதற்கு கம்பெனிக்குன்னு ஒரு ரூல்ருக்கு இல்லிங்ளாங்க மேம் அதற்கேத்த மார்தாங்க மேம் தரோம் சரி இப்போ நீங்கள் ஐம்பதாயிரோம் உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்க நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் ஃபாஸ்புக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க மேம் உங்களுடைய ஓட்டர் ஐடி இதை மட்டும் கொஞ்சம் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் உடனே நாங்கள் ரெடி பண்ணித் தந்துருவோம் மேம் ஓகேங்களா நீங்கள் கொஞ்ச் எங்களோட சுச்சுவேஷனையும் புரிஞ்சிக்கோங்க எங்களுடைய பேங்க்கோட ரூல் இதுதாங்க மேம் நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஐம்பதாயிரம் சேங்க்ஷன் பண்ணித் தருவோம் நீங்கள் அதை நீங்கள் சீக்கிரமாகவே முடிச்சிருங்க மேம் வட்டி வந்து வரும் மந்த்லி நீங்கள் இவ்வளோ இன்ட்ரஸ்ட்டு அதோட வட்டியும் சேர்த்து கட்டிகிட்டு வர்ணுங்க மேம் அதான் ரூல்ஸு ஓகேங்களா ஓகேங்க மேம் தேங்க் யூ மேம்